ஹலோ லைபரிங்களா மேம் எனக்கு ஒரு புக் அவைலபிள் தேவைப்படுது ராணி மங்கம்மாள்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படிங்களா எனக்கு டூ டேஸில் வேணும் மேடம்

ஆமாம் ஆமாம் ஒன் வீக்கு கம்பல்சரி வச்சிருப்பேன் மேடம் அதுக்கு எதனால் நான் சார்ஜஸ் எதனால் உண்டுங்களா ம் ஓகே ஆ ஓகே மேடம் அந்த இயரம் இயர்லி ப்ளான் இருக்குதுங்களா உங்ககிட்ட ஆ ஓகே அதெல்லாம் போடுறதுனால ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ அதே மாதிரி எனக்கு வேற எதனால் புக்ஸு எதனால் தேவைப்படுதுனா நீங்கள் வர வச்சு கொடுக்க முடியுமா ம் அப்படிங்களா சரிங்க மேடம் இப்போது இந்த லா புக்ஸெல்லாம் இருக்குதுங்க இல்லையா அதெல்லாம் நம்ம லைப்ரரியில அவைலபுள் இருக்குதுங்களா அப்படிங்களா அப்படிங்களா சரிங்க மேடம் சரிங்க மேடம் இப்போது நான் ஒரு புக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வேற புக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியும் இல்லை எத்தனை புக்கு வேணா எடுத்துக்கலாங்களா மேடம் ம் சரி மேடம் இப்போது புக் எதனால் டேமேஜஸ்லாம் ஆகுதுன்னு வச்சிக்கொங்க அது வந்து ஸ்டுடென்ட் தான் வேர் பண்ணுங்களா இல்லை இப்போ வந்து புக்கு டேமேஜ் ஆகிருது மேடம் அதுக்கு பெனால்ட்டி இருக்குதுங்க இல்லையா ஆ அப்படிங்களா சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ அப்புறம் மேடம் இந்த ராணி மங்கம்மா அப்படிங்களா சரிங்க மேடம் இந்த ராணி மங்கம்மாள் மட்டும் எனக்கு எப்போது வரும்ன்றதை மட்டும் எனக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் ஒன் வீக் மட்டும் போதும் மேடம் அது

அப்படிங்களா சரிங் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஆ ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஓகே மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேடம்